அருகில் உள்ள நகரங்களுக்கு வந்து நான் ஜெராக்ஸ் எடுக்க போவேன் ஃப்ரூட்டு பழம் இதுமேரி காய்கறி ஏதாச்சும் வாங்கணும்னா நான் வெளில தான் போகணும் நகரங்களுக்கு தான் போகணும் கோயிலுக்கு போன் கோயிலுக்கு போவேன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னா நா நகரங்களுக்கு தான் போவேன் இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து டொ டென்த்து வரைக்கும் தான் ஓ பள்ளி இருக்கும் டுவெல்த்து வரைக்கும் நாங்கள் நகரம் அந்த சைடில் தான் போகணும் அதனால் பன்னெண்டாவது படிக்கும்போதுலாம் நாங்கள் நகரம் சைடு தான் போய்ட்டு வருவோம் அது இல்லாமல் நிறைய விஷயம் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நகரங்களில் தான் அதிகமாக இருக்கும் அதனால் நகரங்களுக்கு போய் ஒரு ஜாதி சான்றிதழா இருந்தாலும் சரி இருப்பிட சான்றிதழா இருந்தாலும் சரி எல்லாமே அங்க நகரங்களுக்கு போய் தான் அப்ளே பண்ணணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் நகரத்துக்கு தான் போகணும் ட்ரெஸ் எடுக்கணும்னா நகரத்துக்கு தான் போகணும் சாப்பாடு கேக்கு சாப்பாடு இதுமரி எது வாங்கணும்னாலும் நான் நகரத்துக்கு தான் போய் ஆகணும் மு முடி வெட்டினா கூட நாங்க நகரத்துக்கு தான் போய் ஆகணும் கிராமங்களிலிருந்து நகரத்துக்கு அதிகமாக பேருந்து வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நகரத்தில் போய் தான் நாங்கள் படிச்சோம் புக்ஸு புக்ஸ் வாங்க போவோம் நோட்ஸ் வாங்க போவோம் அதுமாரி படிக்க தேவையான இந்த பென்ஸு பென்னு ஸ்கேல் ரப்பர் அதுமாரி அந்த ஏ அந்த பொருள்லாம் நாங்க வாங்கணும்னா நகரத்துக்கு தான் போகணும் இது மட்டும் இல்லாமல் நக நகரங்களில் போய் தான் நாங்கள் ஜாலியா நாங்கள் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுத்திக்கிட்டு நிறையா பேசிக்கிட்டு அங்கே தான் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து விளையாட்டு திடல் அதுமாரி நிறையா க்ரௌண்ட்ஸு ப்ளே க்ரௌண்ட்லாம் நிறையா இருக்குது சூப்பர் மால் தேட்டர் அதுமாரி நிறைய இருக்கு நகரங்கள்க்கு அதனால இங்கேருந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட்டா கூட நாங்கள் நகரங்களுக்கு தான் போய் ஆகணும் அதமேரி அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னாலும் நாங்கள் நகரங்களுக்கு தான் போய் ஆகணும்